மீன் பிடிக்கும் தொழிலுக்கு கவர்மெண்ட்டு மானியத்தில் மீன் குஞ்சும் தர்றாங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஏ ஏரியில் விட்டு அதை வளத்து அதுக்கான தீவனமும் தர்றாங்க அது மீன் பெருசானவொன்னே அதை எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டில் விக்கிறோம் அது கிலோவுக்கு இந்த ரேட்டுன்ட்டு நூற்றி நாற்பதுலேருந்து எரநூறுபா எரநூற்றைம்பதுரூவா வரைக்கும் விற்கிறோம் இதை விட்டா வெளியில் க கடல்லேயும் மீ மி மீன் மீன் பிடிக்க போகிறத்துக்கு பெரிய பெரிய போட்டுங்கள்லாம் தர்றாங்க அதுக்கான வலைகளும் தர்றாங்க மானியத்துலேயே போட் டீசலும் தர்றாங்க இது போய்ட்டு நாலு நாள் அஞ்சு நாள் போய் உள்ளே நிச்சி மீன் பிடிச்சுட்டு வெளியே எடுத்துன்னு வந்து விக்கிறத்துக்கும் நமக்கு கவர்மெண்ட்டில் தனியாக இடோம் ஒதுக்கீடு தர்றாங்க அதை மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லி மார்க்கெட்லேயும் கொடுக்கறோம் மீன் மார்க்கெட்டில் வந்து நுகர்வோர் மூலிமா தர்றாங்க சில சில இடத்துங்கள்ல வந்து சந்தையில் போட்டு வியாபாரமும் செய்கிறாங்க ஏலத்துலேயும் விட்றாங்க மீன் பிடிக்கிறத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறைய உதவி தர்றாங்க போட்டு தர்றாங்க டீசல் தர்றாங்க போட்டுக்கான மானியம் தர்றாங்க வலைக்கான மானியம் தர்றாங்க சில டைமில் விபத்து எதுனா ஏற்பட்டாலும் கூட கடலோர காவல் படைங்க வந்து உதவியும் பண்ணுறாங்க ந கவர்மெண்ட்டு நல்லா ஹெல்ப்பும் தர்றாங்க